ஆரம்ப நிலை ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மணங்கால் போட்ட மாதிரி செய்வது அப்புறம் முத்ராக்கள் கையெல்லாம் வைச்சுருப்பாங்கல்ல கையில் அந்த மூணு விரல மடக்கி கட்டை விரல மட்டும் தூக்கி மூக்கை அடைச்சி விட்றது பிராண பிராயாணம்னு சொல்லுவாங்க அது பேர் சரியாக தெர்லை கோபிச்சுக்காதீங்க இவ்வளோதாங்க எனக்கு யோகா வந்து பேர் தெரியல்லன்னாலும் நல்லா பண்ணிடுவங்க நான் யோகா ஸ்கூல்லெலாம் நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாம் க்ளாப் தட்டுவாங்க கை தட்டுவாங்க எனக்கே ரொம்பப் பெருமையாக இருக்கும் பேர் கூட தெர்லை எப்பிட்றா அவன் யோகா பண்ணுறான் என்னன்னு கேட்பானுக பேர் தெரியல்லனாலும் நம்ம யோகா பண்ணிடலாம்